எங்கள் பகுதியில் சுற்றுலா மூலமாக வேலை வாய்ப்புகள் எப்படி அதிகமாகுதுன்னால் எங்கள் பகுதி ஆன்மீக தலங்கள் நிறைந்த பகுதி திருச்செங்கோட்டு மலை குலதெய்வம் கோயில்கள் அதிகமாக இருக்கிற இடம் அதுக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து நிறைய வர்றாங்க இந்திய அளவிலையும் வர்றாங்க உலகம் முழுக்க இருக்கிற நாமக்கல் கோவை பகுதியை சேர்ந்தவர்களுக்கு அதிக குலதெய்வங்கள் திருச்செங்கோடு பகுதியில் தான் இருக்குது அதனால் அவங்க வருடம் ஒரு தடவையாது திருச்செங்கோடு பகுதியை தேடி வர்றாங்க அவங்களால எங்களுக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் என்னென்னு கேட்டீங்கன்னால் பூஜை பொருட்கள் கடை மூலமாக நிறைய வியாபாரம் ஆகுது மளிகை பொருட்கள் நிறைய வியாபாரம் ஆகுது வாகன போக்குவரத்து அதிகமாகுது அதுபோக ஹோட்டல் வியாபாரமும் நடக்குது இந்த மாதிரி பக்தர்கள் மூலயமா நிறைய தொழில்கள் மேம்படுது